ஹலோ ஏக்கே ஜுவல்லரியா மேம் நாங்கள் திருவாரூர்லேருந்து பேசுகிறோம் மேம் ஜுவல்லரி எடுக்கணும் பொண்ணுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமா நாங்கள் மேரேஜ் பண்ணுறோம் அதனால் நகை எடுக்கணும் மேம் நியூ மாடல்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கீங்களா மேம் மாடல்ஸ்லாம் அனுப்பிவிடுங்க மேம் நாங்கள் எந்த மாடல்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறேன் பத்துப் பவுனு என்ன ரேட்டு மேம் ஆ ஓகே மேம் பத்துப் பவுனு எடுக்கணும் பத்துப் பவுனு எடுக்கணும் மேம் ஓகே மேம் ஓக் ஓக் ஓகே மேம் செய்கூலி சேதாரம்லாம் எவ்வளோ மேம் உங்கக்கடை தான் நல்ல கடைன்னு சொன்னாங்க அதனால் தான் எடுக்கிறோம் மேம் ஃபஸ்ட் டைமா பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணப்போகிறோம் பார்த்து பண்ணிக்கொடுங்க மேம் ஓகே மேம் ஒரு ஓகே மேம் ஒரு கிராம் எவ்வளோ மேம்

ஓகே மேம் கிஃப்ட்லாம் உண்டா மேம் என்ன ம் ஓகே மேம் உங்கக்கடை லொக்கேஷன் வேணும் மேம் நீங்கள் லொக்கேஷன் செண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீட்டில் பேசிவிட்டு வந்துடுவோம் மேம் கொஞ் ஆ நாளைக்கு வருவோம் மேம் உங்கள் கடையில் தான் எடுக்கிறோம் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் மேம் நிறையா கடை இருக்குது அந்த கடையெல்லாம் விட்டுட்டு உங்கள் கடைக்கு தான் வரோம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் டிசைன்ஸ்லாம் அனுப்பிவிட்ருங்க மேம் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்